ஹலோ நான் தமிழ்செல்வி பேசுகிறேன் சார் வெற்றி டிராவல்ஸுங்களா எங்களுக்கு உங்க டிராவல்ஸில் முன்பதிவு செய்யணும் கொடைக்கானல் போகணும் கள்ளக்குறிச்சி டூ கொடைக்கானல் போகணும் உங்கள் டிராவல்ஸ் எதாவது கிடைக்குங்களா எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வேணும் நாங்கள் வந்து ஒரு ஃபை மெம்பர்ஸ் போகிறோம் அதில் வந்து கண்டிப்பாக ஏசி இருக்கிற மாதிரி டிராவல்ஸ் வேணும் ஒரு ஃபை மெம்பர்ஸ் கொஞ்சம் ஃபிரீயாக போய்ட்டு வர மாதிரி இருக்கணும் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கிற மாதிரி கூடாது கொஞ்சம் ஃபிரீயாக இருந்தால் நல்லாருக்கும் ஒரு ஆள் உட்கார எக்ஸ்ட்ராக இருக்கற மாதிரி இருந்தால் பரவாயில்லை ரெண்டு குட்டீஸும் இருக்காங்க கொஞ்சம் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிராவல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் சொல்லுங்க சார் ஒகே நீங்கள் ஓகே பண்ணிட்டு எனக்கு எங்களுக்கு சொல்லுங்க எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்றேன்